எங்கே சார் மருந்து மலிவா மருந்து ம மலிவாக கிடைக்கிது எல்லா மருந்தும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே ஒரு கெமிக்கலு அதுவே ஒரு மருந்து தான் நம்ம சாப்பிட்றதே மருந்து அதை சாப்பிட்றதுக்கு மருந்து சாப்பிட்டா மருந்து எது கம்மியாக விலைல கிடைக்கிது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கிதுன்னா அவங்கவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க ஆனால் நான்லாம் அரசு அரசு மருத்துவமனைக்குதாங்க சார் போவேன் ஏன்னா அங்கே தான் ஒரு உண்மையான மருந்து இருக்குது அதனால் எப்போயுமே நான் அரசு மருத்துவமனைக்கு போய் தான் என்னோடய எல்லா இதுவும் நான் பார்த்துப்பேன் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஓகேவா தான் இருக்குது ஏன்னா அங்கே அங்கேயும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சி என் பெரம்பலூர் டிஸ்ட்டிகில் எனக்கு மருந்து ஓகே தான் ஏன்னா ஜிஹெச்சை காட்டிலும் இங்கே ப்ரைவேட் ஸ்கூ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குதுன்னு தெரியல நான் அதிகமாக அங்கே ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது நான் ஜிஹெச்சிக்கு தாங்க சார் எல்லாத்துக்கும் போகிறேன் ஜிஹெச்லே வெ ஜிஹெச்லே பெஸ்ட்டாக தான் இருக்குது அதனால் இது வந்து விளைவு இது உங்கள் காசு அதெலாம் இல்லை ஜிஹெச்லே பெஸ்ட்டாக இருக்கிறதால ஜிஹெச்சிக்கு தாங்க சார் போகிறேன் ரொம்ப நன்றிங்க சார்